கரண்ட்னால ஏற்படுகிற ஆபத்து முக்கியமாக மழை காலத்தில் அதிகமாக இருக்கும் ஏன்னா மழை காலத்தில் சுவற்றில் தண்ணீர் மழைநீர் பட்டு கசிவு ஏற்பட்டால் அது சுவிட்ச் போர்டில் பின்புறம் உள்ள ஒயரில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கும் இதனால் நம் ஸ்விச்சை கை வைக்கும் பொழுது அது நம்மளை ஷாக் அடிக்கும் எனவே மழை நேர மழைக்காலங்களில் சுவிட்ச் போர்டு யூஸ் பண்ணும் பொழுது நம்ம கையில பிளாஸ்டிக்கோ மின்சாரத்தை கடத்தக்கூடாத கடத்தாத பொருளை வைத்து தொட்டு ஆன் பண்ணணும் ஆப் பண்ணணும் மேலும் அந்த சுவிட்ச் போர்டு பக்கம் மழைநீர் கசிவு வராத வண்ணம் பாதுகாத்து வைத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக குழந்தைகளை அதன் பக்கம் செல்லாமல் பார்த்துக்கணும் முன்னெல்லாம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய ஒயர் டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கணும் சப்போஸ் டேமேஜ் இருந்தால் அதன் மூலம் ஷாக் அடிக்கும் பாத்ரூம்லையும் சரி வாட்டர் ஹீட்டர் போடுற இடத்துலயும் சரி இப்போ கவனமாக போடணும் அங்கெல்லாம் கரண்டு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில ஒயர் ஏதாவது லூப் கனெக்ஷன் இருந்தாலோ அந்த இடத்துல லைட்ட போடும் போது நம்ம கவனமாக போடணும் ஆப் பண்ணணும் இல்லைனா ஷாக் அடிக்கும் மழைக்காலத்தில் வீட்டில எல்லோரும் வீட்டு உள்ளேயே செப்பல் அணிவது நல்லது ஸ்விச்ல கை வைக்காமல் வேற ஏதாவது குச்சியோ அல்லது மரக்கட்டைகளையோ பயன்படுத்தி ஆன் ஆப் செய்வது நல்லது சின்ன பசங்க இருக்கிற வீட்டில வாட்டர் ஹீட்ரோ அயன் பாக்ஸோ போட்டு வைக்க கூடாது அவ்வாறு போடும் போது பாதுகாத்து கொள்ளவும்